ஹலோ மேம் மேம் அமிர்தம் வித்யாலயா ஸ்கூலு

மேம் மேடம் நான் வந்து கிருஷாந்த்து டென்த்து ஸ்டாண்டார்ட் மேம் அவங்க அம்மா பேசுகிறேன் இப்போ கிருஷாந்த்துக்கு வந்து நாங்கெல்லாம் ஃபேமிலியாக வந்து நெக்ஸ்ட்டு வீக்கு இப்போ வெளியில் போகிறோம் மேம் ஸோ எங்களுக்கு ஃபோர் டேஸ் வந்து கிருஷாந்துக்கு லீவு வேணும் அதுக்காக தான் மேம் கால் பண்ணே ஆமாம் மேம் அவங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப ஃபீவராக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருந்தப்போ த்ரீ டேஸ் அட்மிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி ஸோ இப்போ உடம்பு சரியில்லை மேடம் தனியாக விட்டுவிட்டும் போக முடியாது கூட கூட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது மேம் கொஞ்சம் ஃபோர் டேஸ் கிட்டே அரேஞ்ச்

ஆமாம் மேம் எப்போ மேம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஓ நெக்ஸ்ட்டு வீக் தான் மேம் நாங்களும் போகணும் நீங்கள் டேட்டு மேம் எந்த டேட்டில் மேம் ம் ஓகே மேம் நாங்கள் டென்னுக்கிட்டேயே கிளம்பிருவோம் ஸோ ஒரு ஃபோர் டேஸ் தான் மேம் ம் ஏன்னா பையன் தனி இல்லை மேம் இந்த லாஸ்ட் டைமாக இருக்கும் மேம் இனிமேல் வந்து நாங்கள் லீவ் கேட்க மாட்டோம் ஸோ பையனுக்கு உடம்பு சரியில்லை மேடம் தனியாக விட்டுட்டு போக முடியாதுங்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போகிறோம் ஆ

ஓகே மேடம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் படிக்க வச்சிடுறேன் மேடம் ஆ ஓகே மேம் சரி ஆமாம் மேடம் ஆ ஓகே மேடம் இனிமேல் லீவு போடாமல் நான் பார்த்துக்குறேன் மேடம் ஆ ஓகே மேடம் லெட்ரு கொடுத்து விடணுமா மேம் ஓகே ம் ஓகே மேடம் ஆ மேடம் பையன்ட்டேயே கொடுத்து விடலாம்ல மேடம் நான் வரணும்னு இல்லைல்ல ம் ஓகே மேடம் ஓகே ஓகே மேடம் தேங்க் யூ மேடம் தேங்க் யூ ஓகே மேம்